நிலவுடமை மற்றும் சொத்து உரிமைகளை பாதுகாப்பதில் கிராம மக்கள் மட்டும் இல்லை நகர்ப்புற மக்களுக்குமே வந்து விழிப்புணர்வு அவர்கள் கிட்ட இல்லை இந்த சொத்துகளை வாங்கணுன்னு நினக்கிறாங்க பட் வாங்கிய சொத்துக்களை தம்ம தான் எப்படி பாதுகாப்பாக வச்சிக்கிறதுன்றது வந்து நகர்புறத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியலை காரணம் என்னன்னா ஒரு பட்டா வாங்க போனால் எவ்வளவோ விஷயங்கள் சொல்றாங்க ஒரு நிலத்தை அளக்க போகணும்னால் எவ்வளவோ காரியங்கள் சொல்றாங்க இப்படி நிறையா காரியங்கள் இருக்கிறதுனால நகர்ப்புற மக்களுக்கே வந்து என்ன காரியங்கள் ஒரு இடம் வாங்கிருக்குறோம்னா எப்படி அதனுடைய சொத்தோட விஷயங்கள் வந்து அவங்க தெரிஞ்சிக்கிறதே பெரிய வந்து ஒரு அரிதான ஒரு கா விஷயமாக இருக்கும் போது கிராம மக்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயந்தான் அதனால ஒரு சொத்து வாங்கும் போதே அவர்களுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன வழிமுறைகளை நீங்கள் கையாளணும் அப்படின்ற விளக்கங்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கும் போது நிச்சயமாக கிராம மக்களாக இருந்தாலும் சரி நகர்ப்புற மக்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்கள்ல இப்போ சாலை நான்கு வழி சாலை ஆறு வழி சாலை இந்த மாதிரி போடுறதுக்கு அவங்க வந்து கவர்மெண்டே வந்து நிலத்தை வந்து எடுக்கும் போது அவங்க அதை என்ன பண்றது யாருக்கிட்ட முறையிட்றதுன்றது கிராம மக்களுக்கு தெரிய மாட்டேங்கிது ஸோ இதற்கு சரியான வழிமுறைகள் யாரிடத்தில் கேட்பதுன்னும் அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்கிது ஸோ அதை கொஞ்சம் விரிவாக வந்து உங்கள் இடத்தை வந்து நாங்கள் கவர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை நேரடியாக சரியான ஆட்களை வச்சு பேச வச்சு நீங்கள் அதுக்கு விளக்க உரைகள் கொடுத்து அவர்களுக்கு அதற்கான முக்கியத்துவத்தைப் பற்றி தெரியப்படுத்தலாம் அந்த மாதிரி செய்யும் போது அவர்களுக்கும் தெரியும்